ரயில்வே முன்னாடிலாம் வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே வந்து லோக்கல் ட்ரெயின்னு ஒன்று விட்டுட்ருப்பாங்க செம்மை கும்பலாக இருக்கும் எங்கே போகிறதா இப்போ பஸ்ஸு வந்து டைமுக்கு கிடையாது பஸ்ஸு டைம் டைமுக்கு உண்டு ஆனால் டைம் பஸ்ஸே வந்துட்டு அவ்வளோ அப்படி வராது அவ்வளோவா இருக்காது இப்போ வந்துட்டு ட்ரெயின் அப்போ அப்போ ட்ரெயின் வந்துட்டு எப்படின்னா லோக்கல் ட்ரெயின் ஒன்று இருக்குது இப்போ இந்த ஒரு இங்கே இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா நடுப்புற நடுப்புற ஸ்டாப்பிங் இருந்தால் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நிப்பாட்டி ஏற்றிட்டு நிப்பாட்டி ஏற்றிட்டு நிப்பாட்டி ஏற்றிட்டு அப்பறம் தான் போகும் எக்ஸ்ப்ரஸ் இருக்குது எக்ஸ்ப்ரஸும் இங்கே நிப்பாட்டாது எக்ஸ்ப்ரஸ் எங்கே நிப்பாட்டும் மெயின் ஜங்சனில் மட்டுந்தான் எக்ஸ்ப்ரஸ் நிப்பாட் அதே மாதிரி அரசு போக்குவரத்தை பற்றி பேசணும்னால் ரயில்வே பஸ்ஸு அது ரெண்டும் வந்துட்டு பஸ்ஸு கூட வந்துட்டு பிரச்சனை இல்லை பஸ்ஸு வந்துட்டு எப்படின்னா ரயில்வேயில் என்னலாம் பண்ணுறோம் ரயில்வே பஸ்ஸு அரசு போக்குவரத்து இப்போது ஒரு பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய உள்ள செலவுகள் அது இது இப்போ நம்ம ஒரு பஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் டு ஒன் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த ஒன் டு ஒன் பஸ்ஸு வேறு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டான் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல போய் தான் நிப்பாட்டுவான் பஸ் ரயிலில் உள்ள வசதி என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போயிக்கலாம் ஃப்ரெஷ் ஆயிக்கலாம் மூஞ்சி கழுவிக்கலாம் தண்ணி குடித்துக்கலாம் சாப்பாடு வரும் சாப்பிட்டுக்கலாம் பஸ்ஸில் அப்படிலாம் கிடையாது ஒன் டு ஒன்றா ஒரு இடத்துல ஏறுனால் இன்னொரு இடத்துல நிப்பாட்ட மாட்டான் நேராக கொண்டு போய் அங்கே தான் நிப்பாட்டுவான் எங்கேயாது நடுப்புற எதாச்சும் இப்போ ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டுவாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த ட்ரெயினில் வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் கேண்டீன் இருக்குது நம்ம எதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ட்ரெயினில் இவ்வளோ பெரிய இவ்வளோ வசதிகள் இருக்குது ஆனால் அரசு ப்ரைவேட்டாக மாறிச்சி அப்படின்னா வந்துட்டு நன்றாக இரு நல்லா இருக்கும்னு கேட்டீங்கனால் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகந்தான் ப்ரைவேட்டாக இருந்தால் அவுங்கவங்க இதுக்காக மட்டுந்தான் யூஸ் பண்ணுவாங்க அவுங்கவங்க வசதிக்காக அவுங்கவங்க வசதிக்காக ரேட்டெல்லாம் ஏற்றிருவாங்க இப்போ இப்போ பஸ்ஸை பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் வித்தியாசம் இருந்தாலே ஏன் ட்ரெயினில் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் கம்மி இப்போ இங்கே இருந்து நீங்கள் திருச்சியில் இருந்து சென்னை போகிறீங்க அப்படின்னா திருச்சியில் திருச்சியில் இருந்து சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் நூற்றைம்பது ருபா நூற்றி அறுபது ருபா தான் அவ்வளோ தான் ஆனால் இதுவே திருச்சியில் இருந்து சென்னைக்கு நீங்கள் பஸ்ஸில் போகறிங்க அப்படின்னா முந்நூற்றைம்பது முந்நூற்றி பத்து ருபா டிக்கெட்டு முந்நூற்றி பத்து ருபா முந்நூற்றி முப்பது ருபா ஆகுது இதுவே இப்போ நம்ம போயிட்டு வர்றதுக்கு செலவாக போயிடுது இப்போ நம்ம போயிட்டு திருச்சியில் இருந்து திருப்பி பஸ் சென்னைக்கு சென்னை போகிறோம் திருப்பி சென்னையில் இருந்து திருப்பி திருச்சி வரோம் அப்படின்னால் முந்நூறும் முந்நூறும் அறுநூறுவா செலவாக போயிடுது அது பெரிய செலவு பஸ் ட்ரெயினில் போய் ட்ரெயினில் வந்துட்டோம் அப்படின்னா கம்மி டிக்கெட்டு ரிசர்வ் புக் பண்ணிக்கலாம் அன்ரிசர்வ்ட் புக் பண்ணிக்கலாம் ரிசர்வ் புக் பண்ணால் ந நமக்கு நல்லது ரிசர்வ் பண்ணிட்டு போனோம்னால் நம்ம உட்காந்துட்டு போகலாம் அன்ரிசர்வ்டில் போனோம்னால் உட்காந்துட்டு போக முடியது இன்னும் வெலை கம்மி அதனால் அந்த சென்ட்ரல் இது ப்ரைவேட்டாக மாறிச்சின்னால் தனியாராக மாறிச்சின்னால் இருக்காது நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டாக இருந்தால் தான் வந்து ட்ரெயின் வந்து ட்ரெயின் மாதிரி வச்சிருப்பாங்க அவுங்கவங்க சு சுயநலத்துக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்திடுவாங்க அப்புறம் ட்ரெயினை அவங்க அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க காசு ஏற்றிருவாங்க அவங்க லாபம் பார்க்கறதுக்காக அதனால் நிறையா ஒரு மக் ம நம்ம மனுஷங்க நம்ம தான் மக்கள் நம்ம வந்துட்டு அவதிப்படுவோம் ரொம்ப இந்தியாவில் நாடித்துடிப்பு அப்படின்னா சீரியஸாக உண்மை தான் இப்போ ரயில் ஒரு நாள் ஸ்டே ஸ்டேஷன் ரயில் ரயில்வே தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்களோடய வேலை நின்று போயிடும் ட்ரெயினில் தான் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ட்ரெயினில் தான் போகணும் ட்ரெயினில் தான் வரணும் அப்படின்னா இப்போ வந்த நீங்கள் அந்தப் பண்டிகை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்தத் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணுறதுதான் சிறந்தது எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் போயிட்டு வர முடியாது அடித்து நசுக்கி தள்ளி தூக்கி வெளியே போட்டிருவாயிங்க இப்போ நம்ம சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருச்சி வரணும் நம்ம ஊருக்கு திருச்சிக்கு வரணும் அப்படின்னா செத்தோம் அவ்வளோ தான் ட்ரெயினில் ட்ரெயின்னால் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம ஏறி உட்காந்துட்டு வந்துடலாம் பஸ்ஸில் வரணும்னால் அப்டி அடித்து பிடுச்சி என்ன ஏதுன்னு பார்க்காம அப்டி சீட்டு போட முடியாது சீட்டு புக் புக் பண்ணிக்கலாம் பட் ஆனால் டிக்கெட்டு வெலை அதிகம் ட்ரெயினில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் ஃபுல் வந்துடுன்னு ஆன்லைனில் நியூஸில் வந்துடும் நம்ம புக் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் போகலாம் பட் ஆனால் பஸ்ஸில் போக முடியாது ரயில் மூலம் என்ன நம்ம கொண்டு போகிற எல்லா திங்ஸ்ஸையும் வச்சிக்கலாம் லக்கேஜு சார்ஜு கிடையாது ட்ரெயினுக்குலாம் நம்ம தூக்கி நம்ம எது மேல் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் பஸ்ஸுன்னு பார்த்தோம்னா நம்ம லக்கேஜ் சார்ஜு போடணும் ட்ரெயின் பார்த்தா ட்ரெயினில் சைக்கிள் ட்ரெயினுகள்லாம் இப்போ ஒரு சிறப் பொருள் எல்லா பொருளும் ஏற்றுறாங்க லோக்கல் ட்ரெயின்லலாம் பார்த்திங்கனா இந்த இந்த ட்ரெயினில் சைக்கிள் ஏற்றினா அடுத்த ஸ்டேஷனில் போய் சைக்கிளோடு ட்ரெயினில் இறங்கி போய்க்கலாம் எல்லாம் நம்ம விருப்பம் தான் லோக்கல் ட்ரெயின்லாம் ட்ரெயின்லலாம் வந்துட்டு நம்ம அதாவது குறிப்பிட்ட பொருள் ஏற்றலாம் மற்றபடி வேறு எதுவும் ஏற்றக்கூடாது